ஆயிரத்தி அறநூற்றி அம்பத்தி மூன்று பனிரெண்டாயிரத்தி நானூற்றி பனிரெண்டு ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து நானூற்றி ஐம்பது ஐந்து லட்சத்து ஐம் ஐம்பத்து இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபது ஒம்போது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நாலு